ஹலோ ஹலோ ஆ ஃபர்னிச்சர் கடையா இந்த என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் உங்கள் கடையில் எல்லாம் பொருளெலாம் எல்லாம் தரமாக இருக்குமா

ஆ சரிம்மா கட்டில் என்ன விலை ம் ஆ வந்துக்கிட்டுருக்கறோம்மா சரி போன மாசம் வாங்கிணது போ போன போன மாசம் ஒரு கட்டில் வாங்கணும் உடஞ்சி போச்சு ஆ சரி ம் ஆ சரிமா இப்போ ஒரு பொருள் எடுக்குறேன் மாசம் மாசம் பணம் கட்டுற மாதிரி உங்கள் கடையில் இப்போ ஆ ஆ சரி சரிம்மா சரி ஆமாம்

சரி ஆ சரி ஆ ம் ஆ வரோம் வரேம்மா வந்துகிட்டே இருக்கோம் ம் எங்களுக்கு மொத்தமாகவே எல்லாமே வேணும் பீரோ கட்லு இ ப கொடுத்த கொடுக்குற பொருள் எல்லாமே வேணும் மாசம் மாசம் கொடுக்குற மாதிரி இருந்த நல்லா இருக்கும் ஆ சரிங்க ஆ வந்துக்கிட்டே இருக்கோம் ஆ ஹலோ ஆ சரிம்மா அமுக்கு அமுக்கு